என்னோடைய காலேஜ் லைஃப் வந்து நான் வந்து க இப்போ செகண்ட் இயர் தான் வந்து படித்தேன் ஏன்னா நான் டேரக்ட் செகண்ட் இயர் போனேன் என்னுடைய டேரக்ட் செகண்ட் இயரில் நான் வந்து என்னுடைய சீனியர்ஸ் வந்து எனக்கு நல்லா மரியாதை கொடுத்தாங்க பஸ்லயாக இருக்கட்டும் இல்லை எங்கேயாச்சும் வெளியே போகிறதா இருக்கட்டும் எனக்கு அந்த சக மரியாதை எனக்கு தந்தாங்கள் அது ரொம்ப நல்லது அதுக்கப்புறோம் வந்து நான் வந்து கேண்டீனில் வந்து நிறைய சாப்பிடேன் அது புது புது வெளியே சாப்பிட்டத விட எங்கள் வீ எங்கள் கேண்டீனில் சாப்பிட்டது ரொம்ப புதுசாக இருந்துச்சு புதுவிதமாகவும் இருந்துச்சு பசங்களும் புது புது பசங்களோடு உட்காந்து சாப்பிடும் போது அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுத்துச்சி இன்னும் ஏ இன்னும் எத்தனை நாள் வந்து இந்த மாதிரி ஒரு சந்தோசம் கிடைக்குன்னு எனக்கு அந்த ஒரு நேரம் வந்து தோன்றுச்சு ஆனால் அதெலாம் நினச்சா வந்து அதெல்லாம் மறந்துடுன்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தை வந்து நான் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறந்தான் வந்து ஒவ்வொரு நிமிடமும் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ண நான் நினச்சேன் இப்போ வரைக்கும் நான் என்ஜாய் பண்ணிகிட்டுதான் இருக்கேன் என்னோடைய லைஃப் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லைஃபாக தான் போயிட்ருக்கு ஆனால் காலேஜில் பொறுத்தவரைக்கும் ரொம்ப எக்சைட்டிங்காக இருக்கும் என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு எங்களுக்கும் தெரியாது டிஃப்ரெண்டான ஒரு ஒரு சப்ஜெக்டானது ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு டெக்ஸ்டைல் டெஸ்டிங்காக இருக்கட்டும் ஒரு டிஃபரண்டான ஒரு ஆப்பர்சுனிட்டியை கொடுத்தாங்க இப்போ நான் வந்து தேர்ட் இயர் படிக்கிறேன் தேர்ட் இயர் படிக்கிறனால் இப்போ நாங்கள் வந்து சி நாங்கள் தான் சீனியர் நான் செக்ண்ட் இயரில் படிக்கும் போது நான் ஸ்போர்ட்ஸ் நல்லா விளாடுவேன் எனக்கு ஸ்போர்ட்ஸில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு ஸ்போர்ட்ஸில் கபடி பிடிக்கும் வாலிபால் பிடிக்கும் கொக்கோ செஸ் எல்லாத்துலேயும் நான் இருக்கேன்னு இல்லை எல்லாம் பு எல்லாம் எல்லாம் ஃபிஸிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லியும் எனக்கு பிடிக்கும் எக்ஸப்ட் படிப்பை தவிர ஆனால் இருந்தாலும் வந்து அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃபுங்குறனால் அது எதுவும் பாஸ் ஆனால் போதும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் படிச்சிகிட்டு இருக்கிறேன் ஆனால் எனக்கு முழுக்க முழுக்க கபடி கபடி கபடி அது அது தான் எனக்கு தெரியும் மற்றபடி எனக்கு பெருசாக எதுவும் தெ தெரிவிக்கிலை நான் வந்து என்னுடைய ஊரில் வந்து நான் கபடி கபடின்னு விளாண்டதுனால எனக்கு வந்து பெருசாக வந்து இந்த படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிட கிடையா கிடையாதுன்னு இல்லை நான் அந்த அளவு காட்டிக்கலை என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு பெருசாக எந்த வேலையும் வந்து எனக்கு பிடிக்காது ஸ்போர்ட்ஸில் நான் பண்ணும் போது ரொம்ப எல்லா கஷ்டங்களையும் நான் மறக்கிறேன் அதுக்கப்புறோம் எனக்கு என் என்னுடைய எல்லாம் வலிகளையும் நான் மறந்து நான் ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப இன்வால்டுமென்ட்டாக விளாட்றேன் ஸ்போர்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப அந்த ஒரு மென்ட்டல் டார்ச்சர்லேருந்து எனக்கு ஒரு நல்ல விடுபட்டு ஒரு லைஃப் தருது அதுக்கப்புறம் வந்து அங்கே வா அங்கேருக்குற டீச்சர்ஸ் அந்த அதுக்கப்புறோம் ஹச்ஓடிஸ் ஹச்ஓடிஸ் ஹச்ஓடி பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்ன ஒரு அவசரத்தில் இல்லைன்னா ஒரு டென்ஷனில் கத்துனாலும் அடுத்த நிமிடம் வந்து இல்லைன்னா ஒரு இன்டெர்வல் வந்து சாரிப்பா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மனப்பான்மை உள்ள ஹச்ஓடிஸ் இருக்கிற ஆளுங்க இப்போ வந்து ஹச்ஓடிஸு ஹச்ஓடிஸ் வந்து எங்களுக்கு எங்களுக்கு சப்போர்டிவாக தான் இருப்பாங்கள் எந்த ஒரு பிரச்சினையானாலும் ஹச்ஓடிஸ் வந்து இப்போ மேக்ஸிமம் சில காலேஜிலெல்லாம் ஹச்ஓடிலாம் வராமல் போகலாம் ஆனால் எங்கள் காலேஜில் வந்து ஹச்ஓடிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுவோடய ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுகிட்டு வந்து எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தருவாங்கள் அதே மாதிரி தான் எங்கள் ஹச்ஓடியை உறித்து வைச்ச மாதிரி தான் எங்கள் சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் அந்த அளவுக்கு ரொம்ப அந்தளவுக்கு ரொம்ப ரேரான டீச்சர்ஸ் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான எக்ஸ்பென்சிவான அதுக்கப்புறம் ரொம்ப க்ரியேட்டிவான டீச்சர்ஸ் தான் எங்களோடைய சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்